ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஆமாம் பூ ஷாப் தான் இப்போதிக்கு மல்லி கொண்டை மல்லி அப்புறோம் சாமந்தி பூ டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா பூவும் இருக்கு உங்களுக்கு என்ன பூ வேணும் ஓகே நீங்கள் எதுக்காக வாங்குறிங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்குங்ளா

ஆ ஓகேங்க நம்ப பண்ணிரலாம் உங்களுக்கு எப்படி பூ மட்டும் வாங்கிக்குறிங்ளா இல்லை நாங்களே ஆள் விட்டு உங்களுக்கு வந்து எல்லா டெக்கரேஷனும் பண்ணி தர்றமாதிரி நாங்களேவும் பண்ணி தருவோம் அதுக்கு தனியாக பேமெண்ட் வரும் பண்ணிக்கலாம் ஆ சரி ஓகே நான் வந்து ஃபோன்பே நம்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணிடுறன் நீங்கள் அதில் வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருங்க அமௌண்ட் நான் அதில் டெக்ஸ்ட் பண்ணிடுறன் பூவெலாம் இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போய்கிட்டு இருக்குது ரோஸ் வந்து கிலோவே வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து ஆயரூபா மல்லி பூ கிலோ ஆயிரத்து ஐநூறு ரூபா மற்ற பூவெலாம் எல்லாமே ஒரு ஆறுநூறு எழுநூறு சம்திங் போய்கிட்டு இருக்கு டெய்லியும் எல்லாமே ஓகே தானே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் தானே அட்ஜஸ் பண்ணிக்குவிங்க தானே ஆ சரிங்க ஓகே நான் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுர்றன் நீங்கள் அதுக்கான அமௌண்ட் போட்டுர்றன் அட்ரஸ் அமுச்சி விடுங்க நீங்கள் ஆ சரி ஓகே வாட்ஸ்ஆப் உங்களுக்கு என்னைக்கு வேணும் ஆ சரிங்க ஓகே நா நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பூ வந்துரும் நால்றைக்கு வந்து எங்கள் கடையிலருந்து ஆளுங்க வந்து உங்களுக்கான டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் எல்லாம் முடிச்சிவிடுவாங்க ஆ சரிங்க ஓகே